ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி எட்டு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்று முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு